ஆ வனஜாவா ஆ ஆ க்ளீனிங்க்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன் உங்களை சொல்லியிருந்தாப்ல ஆ ஆ நீங்கள் வர முடியுமா இன்றைக்கு ஆஃபீஸ்க்கு அதாவது ஆஃபீஸ்க்கு ஆள் ஆள்கள் மேனேஜர்ஸ் எல்லோரும் வரதுக்கு முன்க்கூட்டியே வந்து நீங்கள் அந்த டேபிள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோர் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மாப்பை போட்டு இது பண்ணி முடிச்சிடணும் பார்த்துக்கோங்க ஆம் ஆமாம் அவங்க மேனேஜர்ஸ் எல்லோரும் வரதுக்கு முன்க்கூட்டியே இந்த வேலையை நீட்டாக நீங்கள் எங்களுக்கு செஞ்சுக் கொடுக்கோணும் ஆமாம் எங்களுக்கு ஒரு ஆள் போதுமே அப்படியா நான் அப்போது வந்து அப்போ நான் வந்து உள்ளக்க ஓனர்கிட்ட நான் கேட்டுவிட்டு உங்கள் கிட்டக்க சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆளுக்குனால் சம்பளம் எவ்வளோவு ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் சம்பளம் ஆ ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் அறுநூறுபாயா ஆ நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏனால் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்பு எல்லாம் ஒரு எட்டு எட்டரை மணிக்கெலாம் வந்துடுவாங்க அதுக்கு முன்னக்கூட்டியே க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக எங்களுக்கு தந்துடணும்

ஆ சரி அது வாங்க அதேமாரி மத்தியானமும் நீங்கள் வர வேண்டியது இருக்கும் மத்தியானம் லன்ச்சு முடித்ததும் அதையும் க்ளீன் பண்ணி நீங்கள் தரணும் பார்த்துக்கோங்க ஆ அதேமாதிரி ஆ சரி அதோ அதேமாதிரி நைட்டு வந்து ஆஃபீஸ் மூடிவிட்டு போவச்சுலையும் நீங்கள் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டு போனால்தான் இன்னும் அப்படிங்களா நான் அப்புறம் வந்து எங்கள் ஓனர்கிட்ட கேட்டுவிட்டு நாங்கள் சொல்லவா உங்களுக்கு ஆ இன்னும் கூட நூறுபாய் வேணுமா ஆ அப்போ நீங்கள் வந்து ஆமாம் அப்போ நாங்கள் உங்கள் ஓனர்கிட்ட கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கூட ஒரு ஆளை வேணால் கூட்டிகிட்டு வாங்க நாளைக்கு நாளைக்கு நீங்கள் வந்துடுவீங்களா ஆ சரி ஆகட்டும் ஆ சா சரிக்கா சரி ஆ எங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள தெற்கு முத்தாரம்மன் கோயில் தெருவுக்குதான் நீங்கள் வரணும் நான் எங்கள் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நான் உங்களை வர சொல்லிடறேன் நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க என்ன ஆ சரி ஆ சரி வைக்கிறேன் மேடம்